ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கோயில்னால் நமக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் வரது பண்ணாரி அம்மன் கோவில் தான் அங்கே வருஷம் ஃபுல்லாமே நடை திறந்து தான் இருக்கும் திருவிழா சமயத்தில் அங்கே நிறையா கூட்டம் வரும் ஈரோடு மாவட்டம் தான்னு இல்லாமல் எல்லா மாநிலம் மாவட்டம் எல்லா பக்கம் இருந்து பக்தர்கள்லாம் வருவாங்கள் அங்கே ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அது அங்கே இனம் இனம் மதம் வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் வந்து வழிபடலாம் அங்கே அனுமதின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு தரிசனம் அப்புறோம் பொது தரிசனம் இருக்குது அங்கே லைன்ல நின்றும் சாமி கும்பிட்றவைங்க இருக்காங்கள் ச சிறப்பு தரிசனத்தில் பணம் கொடுத்து சாமி கும்பிட்றவங்க இருக்காங்கள் ஆனால் எல்லாத்துக்கும் சாமி ஒன்று தான் அங்கே அங்கே பக்கத்திலே பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே குழந்தைகள் பூங்கா இருக்குது அங்கே அங்கேயும் போவாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதை விட்டால் எல்லார்த்துக்கும் பொழுதுபோக்கு வேணும்னா பவானிசாகர் டேம் இருக்குது அங்கே பார்க்கு எல்லாத்துக்குமே இருக்குது அங்கே போய் டேம்ல எல்லாரும் பொழுதுபோக்கு பொழுது போக்குக்காக போவாங்கள் அப்புறோம் அங்கேருந்து து கொஞ்சம் பக்கத்தில் வந்தீங்கன்னால் கொடிவேரி அணை இருக்குது இது எல்லாமே ஈரோடு மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பான பொழுதுபோக்கு இடங்களாக இருக்குது